எங்கள் ஊரில் வந்து இந்த பஜனைலாம் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் குழுவாக வருவாங்க அதுக்குனு நிறையா தனியாக அரங்கயெலாம் இருக்குது இப்போ விவேகானத்தா அரங்கம் சாய் பாபா அரங்கம் அந்த மாதிரி நிறையாருக்கு எல்லாேருமே வந்து இதை குரூப்பாக குழுவாக தான் வந்து பண்ணுவாங்க அதில் வந்து நிறைய இன்ஸ்ட்ருமென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க இசை கருவிகள் வீணை தம்பூரா புல்லாங்குழல் அப்புறம் ரெண்டு கையில் மணி வச்சுட்டு இது பண்ணுவாங்க இது மாதிரி நிறையாருக்கு அதெலாம் வந்து பயன்படுத்தும்போது பார்த்துருக்கோம் எல்லாேரும் வந்து இருந்து குழுவாக தான் வந்து ஒன்றா பாடி எல்லாேரும் பஜனை பண்ணுவாங்க அது வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அந்த கடவுளை வந்து ரொம்ப சிறப்பிச்சு பாடுவாங்க இதுக்குனு வந்து ஒரு தனியாக